கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழி முக்கியத் தொழில் மற்றும் பொருளாதார ஊக்கம் எ ஊக்கங்கள் என்ன விசை உற்பத்தி சேவைத்துறை மாவட்ட எதாவது தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் உள்ளதா கம்பு க கரும்பு தென்னம் உள்ளதா என்று கேட்டுன்னுக்கிறீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரேனைட் தொழில் நல்லா ஓடுது கிட்டத்தட்ட ஒரு இரனூத்தம்பது ஃபேக்ட்ரிங்கள் இருக்குது ஒரு நூறு குவாரிங்கள் கிரேனைட் குவாரிங்கள் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாம் வந்து தமிழ் நாட்டில் கிருஷ்ணகிரி நம்பர் ஒன்றா இருக்குது மா உற்பத்தி பெயரில் இங்கே இங்கே ஜூஸ் ஃபேக்ட்ரிங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஃபேக்ட்ரிங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்கள் இருக்குது மாங்காய் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாங்காய் வந்துச்சுனால் விவசாயிங்கக்கிட்டேருந்து டேரெக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பல்ப் அடித்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே ஃபேக்ட்ரிங்கள் பூரா உங்களுக்கு அக்கம் பக்கம் பூரா சி சின்ன சின்ன விவசாயம் இருக்குது தென்னந்தோம்புங்கள் இருக்குது தென்னந்தோப்புங்கள் ஃபுல்லாக இருக்குது மாஞ்செடிங்கள் இருக்குது உங்களுக்கு பட்டு உற்பத்தி தொழிலு ஃபுல்லாக இருக்குது கிருஷ்ணகிரியில் பட்டு உற்பத்தி இருக்குது பட்டு விவசாயத்தொழில் ஃபுல்லாக இருக்குதுங்க நல்ல கிருஷ்ணகிரி டெவலப்மெண்ட்டு கிரேனைட்டு மா பட்டுத் தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்குது கிருஷ்ணகிரி ல